ஹலோ ஹலோ யாரும்மா இது நியூஸ் பேப்பர் போடுற ஏஜென்டு பாப்பாவாம்மா நான் பேர்பெரியான் குப்பத்திலருந்து அன்பரசன் பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த பக்கத்து வீட்டில் போடுறீங்க இப்போது எனக்கு ஆமாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் ரெகுலராக போடணும்மா உங்கள் ஏஜென்ஸியில் என்னென்ன பேப்பரும்மா இருக்குது

எவ்வளோம்மா மன்த்லி மன்த்லி இப்போ ஒரு இது தினமலரோ தினமலரும் தினகரனும் டெய்லி போடணும் ரெண்டு இல்லை இல்லை மன்த்லி மன்த்லி பே பண்ணிடுறோம் இப்போ ஒரு பேப்பருக்கு எவ்வளோ ஆகும்ன்றீங்க ஆமாம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸ் வேணும்ன்றீங்க டெய்லி டெய்லி காலையில் எத்தினி மணிக்கும்மா பேப்பர் போடுவீங்க ஏழரை டு எட்டுக்குள்ளே வந்துடுவீங்களா அப்படியே இல்லைனாலும் நாங்கள் அந்த பேப்பரு பேக் ஒன்று வைச்சிருப்போம் அதில் போட்டுருங்க சரிங்கம்மா நாளைக்கு வாங்க நாளைக்கு இல்லை நாளைக்கு நான் இங்கே கையிலேயே கொடுத்துட்றோம்மா உனக்கு அட்வான்ஸ் எவ்வளவோ கைலேயே கொடுத்துட்றேன் எங்கள் வீட்டு நம்பரு பதினெட்டு ஆ நம்பர் பனிரெண்டு மருவான் ஸ்ட்ரீட் அது பேர்பெரியான் குப்பம் நீங்கள் வந்து ஆமாம் நாளைக்கு நான் வந்து ஏழரையில் இருந்து எட்டுக்குள் வெயிட் பண்ணுறேன் ஆமாம் ஆமாம் நாளைக்கு வந்த அட்வான்ஸ் வாங்கிடுங்க அப்புறமே மன்த்லி மன்த்லி நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் கொஞ்சம் மிஸ் ஆவாம பாத்துக்கங்க சரிம்மா